நாங்கள் ஒரு டூர் போகணுன்னு சொல்லிட்டு ஒரு கார் பதிவு பண்ணேங்க அவங்க வந்தாங்க கொரோனா டைம் வேறே எங்களை அழைச்சுனு போகிறதுக்கு வந்தார் அவர் பார்த்தாக்கா ஒரு மாதிரியா இருக்கிறாரு மாஸ்க்கு போடாமல் அப்படியே எங்களுக்கு மாஸ்க் போடாமல் இருந்தோடனே எனக்கு கார் ஏன் புக் பண்ணோம் ஏன் அவரை வர வச்சோன்ற அளவுக்கு எங்களுக்கு ஒரு மாதிரியாக ஆகிடுச்சி ஏங்க இப்படி இருக்குதுனு கேட்டால் நாங்கள் சொல்கிறத அவர் காதில் வாங்க மாட்டேறாரு ஏம்மா வாங்கம்மா உங்களை எங்கே போகணுமோ அங்கே இட்டுனு போகிறேன் வாங்கம்மா அப்படி சொல்லிட்டு எங்களை ஒரு மாதிரியா பேசி இட்டுனு போகிறாரு இந்தமாரிலாம் இருந்தால் நாங்கள் எப்படி சார் நாங்கள் ஒரு ஒரு இதுக்கு போக முடியும் ஒரு டூரு ஏதோ ஒரு வே அர்ஜெண்டாவது போகணுன்னாக்கா ஒரு காரில் போகணுன்றதுனால எங்களை சீக்கிரமாக போய் சேரலாம் அந்த இடத்துக்கு தான் நான் கார் புக் பண்ணுறோம் அவங்க வந்தாலும் அப்படி இப்படினு பேசுகிறாங்க ஒரு மாஸ்க் போடுறது இல்லை ஒரு சுத்தபத்தமாக இல்லை சீட்டு பார்த்தாக்கா அப்படியே கிழிஞ்சுனு இருக்குது இப்படி உக்காந்தா அப்படி போது அப்படி உக்காந்தா இப்படி போது அந்த சீட்டு என்ன ரொம்ப கஷ்டமா இருந்தது சார் அந்தமாரிலாம் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் ஒழுங்குப்படுத்தி ஒழுங்கு நல்ல மாதிரியாக அவங்கள நீங்கள் தான் அவங்கள உ கஸ்டமர்கிட்டலாம் ஒழுங்காக பேசுங்க மாஸ்க் போட்டுன்னு ஒழுங்காக போங்க அப்படின்ற மாரி நீங்கள் தான் சொல்லி அனுப்பணும் சார் இது போதும்